தமில்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கலை கலாச்சார மரபுங்க என்னன்னா எப்போவுமே எல்லாரும் எல்லாருமே ஒன்றுத்த சொல்லுவாங்கள் இசை நடனம் ஓவியம் சிற்பம் கலை இதில் எல்லாமே தமில்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியம் வாய்ந்தது தான் என்னதான் அந்த காலத்து நடனமாக இருந்தாலும் சரி அந்த காலத்து ஓவியம் சிற்பம் எதாக இருந்தாலும் சரி அந்த காலத்து இன்ன இன்னுமும் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காலத்தில் என்ன எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கோயில் ஃபங்க்ஷன் இல்லை வேறு எதாவது ஃபங்க்ஷன்னா இசை நடனம் வைக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் பொங்கலுக்கு முன்னாடி இந்த ஓவியம் இந்த கோலப்போ இது போட்டி இந்தமாதிரி ஓவியப்போட்டி இந்த மாரிலாம் நிறைய ஃப இதெல்லாம் வச்சாது நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா அப்போ என்ன என்னைக்குமே வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து நம்ம தமில்நாட்டில் வந்து நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் அழியிலாமே தவிர நம்மளோட பண்பாடை கூட ஒரு சில இடத்துல மாறி தான் போவும் ஆனால் வந்து இசை நடனம் ஓவியம் சிற்பம்ன்ற இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமே என்னைக்குமே மாறவே மாறாது அதை இன்னமும் நம்மளோட நம்மளோட இதில் வா இருந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் அதை பயன்படுத்தி வ கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்னைக்குமே அதை அழிக்கணுன்னு யாருமே நின நான் நினைக்கல அழிக்க நினச்சாலும் இப்போ உள்ள இப்போ உள்ள இளைஞ்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பெண்களாக இருந்தால் சரி அக்காலத்தில் அழிஞ்சி போன எல்லாத்தையும் இந்த காலத்தில் கொண்டுகிட்டு வரணுன்னுதான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்களே தவிர வேணான்னு என்ன பண்ணுறதில்ல யாருமே நினைக்கிறது கிடையாது